ஹலோ பேசட்டுங்களா வருது இண்டிபெண்டென்ஸ் டே வருதும்மா இப்போ அதுக்கு இந்த கொஞ்சம் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணனும் எப்படி சீஃப் கெஸ்ட்டை யாரை கூப்புடல்லான்னு ஒரு ஐடியா சொல்லுங்கள் பார்க்கலாம் ஓகே அதுக்கு முதல்ல நம்ம அந்த டேட்டில் அவரு வருவாராங்கறதை அது கேட்டு தெரிஞ்சிப்போம் அப்புறோம் ஃபங்ஷனில் வந்து என்னென்ன இவண்ட்ஸ் வக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் எதாவது ஐடியா இருக்கா ம்

ஓகே அப்புறோம் வேறு என்னாவது ஸ்வீட்ஸ் எதாவது பண்ணுறங்களா ஸ்டூடண்ட்ஸ் பண்ண சொல்லாமே தமிழ் ம மன்னு இங்கிலிஷ் ரெண்ட்லையும் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அப்புறோம் தனித்திறமை இருக்கக்கூடிய ஒரு சில ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லயா அதை வந்து ஹைலைட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் அவங்கள முன்னால் கொண்டு வந்து பண்ணி வச்சுக்குங்க ஒரு மனப்பாடமாக திருக்குறள் ஒப்பிக்கிறது இந்த மாதிரி வேறு எதாவது சிலம்பத்தில் முக்கியமாக நம் ஸ்கூல்லந்து போய் பார்ட்ஸ்பேட் பண்ணி இது அவங்களயெல்லாம் கொஞ்சம் அதைய எடுத்து வச்சிக்கங்க அவங்கள எல்லாமே அவங்களுக்கு கலெக்ட்ரு வரும்போது அவங்கள கொஞ்சம் கூப்பிட்டு அவங்க இது பண்ணுற மாதிரி நம்ம ஸ்கூல் ஆக்டிவிட்டிஸில் எப்படி எக்ஸ்டரா ஆக்டிவ்ல ஆக்டிவிட்டிஸில் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதுல எல்லாம் காட்டுற மாதிரி கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிக்கங்க ந ரெண்டாவது இந்த நிகழ்ச்சி நிறைவுல கரெக்ட்டாகவே அந்த டைமிங் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க டைம்மை தாண்டி போகாத மாதிரி கரெக்ட்டாக பிளான் பண்ணி ஸ்டார்டிங் டூ எண்ட் அதை கரெக்ட்டாக போட்டு வச்சுக்குங்க அந்த டைம்மிங்கு எது எது வாழ்த்து பாடுகிறது யார் அதுக்கப்புறோம் வரவேற்பில் யார் இருக்காங்க வரவேற்பு நிகழ்ச்சி என்ன சிலம்பாட்டம் இந்த மாதிரி எதாவது கரகாட்டம் இந்த மாதிரி இருக்குறாங்ன்னா அதை எல்லாம் போட்டு அரேஞ்ச் பண்ணிக்கங்க அதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது அப்படின்னு ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு எவ்வளோ டைம் வருதுங்குறதை நீங்கள் அதில் குறிச்சு வச்சுக்குங்க அப்புறோம் இப்போ எத்தனை அதுக்கு அதுக்கு இன்னும் ஒன்னு ஸ்டூடண்ட்ஸ வச்சிக்கிலாம் நல்லா பேசக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் இருந்தாங்கன்னா ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ் வச்சிக்லாம் அவங்களுக்கு அந்த எக்ஸ்பிரியன்ஸ் கிடைக்கும் ஓகே ஓகே ஓ சரி டீச்சர்ஸே வைப்போம் அதிலே ஆண்டறிக்கை வாசித்தல்லில் இருந்து எல்லாமே இருக்கணும் அதில் ஃபங்க்ஷன் என்னென்ன இர் நடத்துறோம் எப்படிங்கிறது எல்லாமே இருக்கணும் இந்த சமூக இதில் வந்து ஆக்டிவிட்டீஸ் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் ஸ்கூல்க்கு பக்கத்துல என்ன க்ளீனிங் எல்லாம் பண்ணம்மில்லையா நம்ம அது எல்லாமே எடுத்து சொல்கிற மாதிரி அதைய அமச்சிக்கங்க ஓகே ஆ சரிங்க ஓகே ஓகே பாய்